ஓவியம் வரைகிறத்துக்கும் ஒரு என்கரேஜ் தான் பண்ணுவேன் ஒரு பார்த்தோம்னா பாசிட்டிவான விஷயம் உன்னால் முடியும் உன்னால் கண்டிப்பாக இதை செய்ய முடியும் அப்படிதான் அவர்கிட்ட பேசி நம்ம அவங்கள மேம்படுத்தணும் அவர் பண்ண ஓவியம் காலேஜஸ் அண்ட் வெளில போய் நிறையா கற்றுக்கிட்ட இது எல்லாத்தைப் பற்றியும் பேசி அவரை மேம்படுத்தணும் அவருக்கு நல்ல பாசிட்டிவான விஷயங்களை சொல்லியே அவரை வந்து கொண்டு வரணும் படிப்படியாக நல்ல நல்ல விஷயங்கள் இயற்கை சம்மந்தமான ஓவியங்களை வரைய சொல்கிறது நிறையா கோவிலுக்குப் போய் சி அங்கே உள்ள சிற்பங்களை பார்க்க சொல்கிறது அப்புறம் உனக்கு பிடித்தமான ஓவியங்களை நீ அவங்களையே வரைய சொல்கிறது அவங்களோட ஸ்கில்லை வளர்த்தக்கறத்துக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக ஆலோசனை பண்ணுவோம் அவங்களுக்கு உதாரணத்துக்கு அவர் பார்க்குற பொருள் அவர் சந்திக்கிற மனுஷங்க அதுலிருந்து வந்து நீ கற்றுக்கற விஷயம் எல்லாத்தையுமே நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஓவியங்களாக நீ வரையணும் அப்படினு சொல்லணும் நீ இப்போ கஷ்டப்பட்டு வரையணுனில்லை உனக்கு எப்படி வருதோ உனக்கு ஃபஸ்ட்டு பிடித்தமான இதை ஃபுல்லாக நீ வந்து ஃபஸ்ட்டு வரையக் கற்றுக்கணும் அதுக்கப்புறம் எல்லாமே தன்னால் வரும் அப்படினு சொல்லி அவரை மேம்படுத்தணும்

ஒ உனக்கே தெரியாத உண்மை வந்து உன்கிட்ட நிறையா இருக்குது உன்னால் முடியும் சொல்லி அவரை வந்து நம்ம கொண்டு வரணும் கண்டிப்பாக ஏன்னா முடியாது என்பது இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது முயன்றால் கண்டிப்பாக எல்லாராலேயும் முடியும்ங்கிறது தான் வாழ்க்கையோட தத்துவம் அதனால் வேறு எந்த இதுலேயும் பாசிட்டிவாக பேசியே கொண்டு வரணும் நெகட்டிவ்ங்கிறதையே கொண்டு வரக்கூடாது அவர்கிட்ட உள்ள நல்ல விஷயங்கள் நல்ல இது எல்லாத்தைப் பற்றியும் சொல்லணும் அவர்கிட்ட உங்களால் முடியும் கண்டிப்பாக முடியும்னு சொல்லி அவரை ஒரு சிறந்த ஓவியனாக ஆக்குகிற அளவுக்கு அவரை மேம்படுத்துகிற அளவுக்கு நம்மளோடய ஆலோசனை இருந்தால் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கைல வந்துடுவாங்க அப்போ அவருடைய உழைப்பும் அவருடைய புத்திசாலித்தனமும் அவருக்குள்ளே திறமையும் இருந்தால் அவர் கண்டிப்பாக வர அதிக வாய்ப்பிருக்குது அவங்கள எப்போவுமே ச ஒரு தோல்வி அடையாமல் ஒரு ஈடுபாடு இல்லாத அளவுக்கு நம்ம வந்து விட்டுறக் கூடாது அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கணும் அவருக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை நம்ம கொடுக்கணும்